ஆ எனக்கு ஜாமன்ட்ரி பாக்ஸ் வேணும் இருக்குங்குளா என்ன என்ன பிராண்ட் இருக்குது மூணு இருக்கா எனக்கு வந்து காம்பஸ் ஸ்கேலு அப்புறம் ஸ்கூலில் நிறைய கேட்குறாங்க அது எல்லாமே இருக்கிறது மாதிரி ஒரு ஜாமன்ரி பாக்ஸ் வேணும் ஆ மூணும் எவ்வளோ வரும் அப்படியா சரி எது நல்லா இருக்கும்னு நீங்களே சொல்லுங்களேன் ஆ ஓகே அதில் ஒன்று கொடுத்துருங்க அது எவ்வளோ அறுபது ரூபாயா சரி அதுக்கப்புறோம் ஒரு கொயர் ஏஃபோர் ஷீட் வேணும்

இல்லை எனக்கு இப்போதைக்கு ஒரு கொயர் போதும் மேம்

ஆ மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறீங்களா ஆ சரி சரி ஓ சரி இது போதும் இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு இது போதும் மேம் வேறு ஏதாவது வேணும்னா நான் திரும்ப வரேன் சரி இதை மட்டும் பேக் பண்ணி கொடுத்துருங்க ஆ ஓகே மேம் நூறு ரூபா தானே ஆ இந்தாங்க மேம் தேங்க்யூ தேங்க்யூ மேம்